நான் ஒரு ப்ராடெக்ட் ஆர்ட்ரு பண்ணேண் அந்த ப்ராடெக்ட் வா ரிவ்வியூவு எப்படிருக்குன்னா நான் அந்த ப்ராடெக்டு எப்படி இருக்குதுன்னா குவாலிட்டியாக இருக்கணும் ரிசனபில்லாருக்கணும் அதெல்லாம் பார்த்து தான் ஆர்ட்ரு பண்ணேண் ஆர்ட்ரு பண்ணிண பிறகு அந்த ப்ராடெக்டு வந்துச்சு வந்த பிறகு அது வந்து ஓப்பன் பண்ணி பாக் பாக்ஸு எல்லாம் நீட்டா சேஃப்ட்டி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்குது ப்ராடெக்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ப்ராடெக்டு வந்து நல்லாருக்குது குவாலிட்டியாருக்குது ஹைஜீனிக்காக இருக்குது குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி அதனால் வந்து இது ஃபிட்னஸ்ஸுக்காண்டி அதெல்லாம் நல்லாருக்குது அதனால் ப்ராடெக்டு ரொம்ப விருப்பபட்டு ஐம் ஐ ஸோ ஹாப்பி